இப்போ இங்கே பார்த்திங்கனா ஈரோடுடில் வந்து சத்தியமங்கலம் இருக்கு சத்தியமங்கலத்தில் தாளவாடி இந்தமாதிரி பிம்போம் பகுதி இந்தமாதிரிலாம் இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்னா மொத்தம் ஒரு இருபத்தெட்டு வ வளைவுகள் இருக்கு இந்த இடத்துக்குலாம் போம்போது ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கனா நமக்கு வந்து டவர் ப்ராப்லம் கிடைக்கும் அதாவது மொபைலில் வந்து டவரு கிடைக்காது இதனால் என்னன்னா தொடர்புகள்ல ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துக் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்தமாதிரிருக்கும் அந்த இடத்துலேல்லாம் வந்து நம்மோ எதோ அழைப்பு பண்ணனும் ஒரு முக்கியமான விஷயம் எதா பேசுணுன்னா அந்த இடத்துல பேச முடியாது இதுப்போக என்னன்னா அடிக்கடி வந்து என்னன்னா ட்ராஃபிக்ஜாம் இந்தமாதிரி ஆகும் முன்னாடி பதினாலு வீலு பதினாறு வீலு இந்தமாதிரி சக்கர வாகனங்கள் அதாவது அதிகமான தண்ணி ஏற்றிட்டு போகிற வாகனங்கள் போய்ட்டு இருந்தனால் ரொம்போமே பயணத்து இது ட்ராஃபிக்ஜாம்லாம் இருந்தது இத் இதனால் என்னான்னா நம்ம போகிற இது வந்து நம்ம டைம்மை வந்து கரெக்டாக வந்து கணிக்க முடியாது இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போறோன்னு ஒரு இது போட்டுருப்போம் ஆனால் சில இந்தமாதிரி தடைகளை வரம்போது என்னன்னா நம்ம அதனாலையும் அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு நம்ம போய் சேர முடியாது